நாங்கள் விவசாயம் பார்க்குறோம் எங்களுக்கு வந்து கவுர்மெண்ட்லேருந்து அக்ரிகல்ச்சர் மூலமாக வெதை வேர்கடல வெதை நெல்பயிரு வெங்காயம் தக்காளி மிளகா வேர்க்கடலை இதெல்லாம் நாங்கள் வாங்கி நல்லா விவசாயம் பண்ணிக்கினு தான் இருக்கிறோம் அதுலேயும் அது வந்து மழை கிழை எதாவது மழைத்தண்ணி கிண்ணி அதெல்லாம் இல்லைன்னாக்கூட கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பக்கத்துலேயும் அக்கத்துலேயும் தண்ணிக்கிண்ணி கேட்டு நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி கழனிகல்லாம் இறச்சின்னு கிறைச்சின்னு இருப்போம் அதுவும் அந்த வேலை இல்லைன்னு பக்கத்தில் இருக்கறங்கவங்கள்ட்ட கூட நாங்கள் வேலையெல்லாம் செய்வோம் அது இல்லாமல் நாங்கள் இது தண்ணி இருக்கும்போது கூட நாங்கள் கொஞ்சம் தண்ணி மழை கிழை இல்லைன்னா கூட அதைப் பற்றி நாங்கள்லாம் இல்லை மருந்தும் கவுர்மெண்ட்லேருந்து எங்களுக்கெல்லாம் சலுகை கொடுக்குறாங்க நகை வச்சாலும் அதுப்படி தள்ளுபடி கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது கூட அது வந்து அக்ரிகல்ச்சர் மூலிமாவும் கவுர்மெண்ட்டும் எங்களுக்கு ரெண்டாயர ரூபாய் அதுமாதிரி இதுவும் கொடுக்குறாங்க கவுர்மெண்ட்லேயும் அதெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு விவசாயம்னால் நெல்லு கில்லு பயிரு கியிரு வச்சாலும் நாற்று வெதை அதெல்லாம் வாங்கறத்துக்கு அக்ரிகல்ச்சர் மூலிமாவும் வெதை வாங்குறது வேர்கடல பச்சை பயிறு காராமணி உளுந்து இது இதெல்லாம் நாங்கள் வாங்கி நாங்கள் வெதை வச்சா கூட அதெல்லாம் நாங்கள் விவசாயம்ன்னால் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அது வேறு இருந்தாலும் தண்ணி இல்லாதம்போது பக்கத்தில் அக்கத்தில் கூட வாங்கி கூட விவசாயம்லாம் பண்ணிக்கினு தான் இருக்கிறோம் பண்ணிக்கினு இருக்கும்போது எங்கள் அந்த வேலை செஞ்சு எங்களுக்கு ரொம்ப விவசாயன்னால் கொஞ்சம் பிடிக்கும் எங்களுக்கு எப்போவுமே வந்து விவசாயம் கொஞ்சம் மழை கிழை பேஞ்சு அதுமாதிரில்லாம் இருக்கும்போது கூட யாராவது வேலைக்கு கீலைக்கு கூப்பிட்டாக்கூட கூலி வேலைக்கு அந்த வேலைக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கினு வேலையெல்லாம் செஞ்சிக்கினால் கூட இருப்போம் இருக்கும்போது கூட ஒருத்தர் ஒருத்தருக்கு நீ அவங்களும் வருவாங்க நாங்களும் போய் வேலையெல்லாம் செய்வோம் செஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி ஊதியம் கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி கூலியெல்லாம் கூட கொடுப்பாங்க அது அவங்களும் அதேமாதிரி அவங்க வந்து எங்களுக்கு செஞ்சாங்கன்னால் நாங்களும் அது மாதிரியெல்லாம் கொடுப்போம் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த கஷ்டெல்லாம் எங்களுக்கு தெரியாது வேர்க்கடல போட்டால்கூட எடுத்துட்டு நாங்கள் இது விவசாயத்துக்கும் கவுர்மெண்ட்டுக்கு கொடுக்குறதோ கொள்றதோ செய்கிறது அதெல்லாம் கூட விதையெல்லாம் கொடுப்பாங்க அவங்களும் எங்களுக்கு கொடுப்பாங்க அக்ரிகல்ச்சர் மூலிமா மருந்து பொட்டாசு காம்ப்ளக்ஸ்சு யூரியா இதுமாதிரியெல்லாம் கொடுப்பாங்க நாங்கள் பீடி ஆஃபீஸில் இருக்கற கண்ட்ரோல் மூலிமா போட்டு அதைக் கூட வாங்கிக்கூட நாங்கள் பண்ணுறத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க இந்த மழை கிழை இல்லைன்னா சேதாரம் கீதாரம் ஆச்சு மழை வந்து மழை வந்து வெள்ளத்தில் அடிச்சினு போய்டுச்சு அதுவும் அடிச்சினு போயிடுச்சின்னால் கூட அதெல்லாம் நாங்கெல்லாம் வந்து ஃபோட்டோல்லாம் எடுத்து விவோ மூலிமா ஆர்ஐ மூலிமாக்கூட கொடுத்தாக்கூட எங்களுக்கு அது அந்த சலுகையெல்லாம் கூட கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்மென்ட்டால்லாம் வருது ரொம்ப மழை பெய்யாமல் இருந்தால் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டால் கூட ரொம்ப சிரமமாகல்லாம் கூட இருக்குது இருந்தாலும் பக்கத்தில் அக்கத்தில் தண்ணி கிண்ணியெல்லாம் கேட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் போடுவோம் முள்ளங்கி நடுவோம் வெண்டக்காய் நடுவோம் இதெல்லாம் இங்கே வந்து விவசாயத்தில் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்குறத்துனால தான் நாங்கள் விவசாயன்னால் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமானதா செய்துன்னுதான் இருக்கிறோம் வேர்க்கடல கொஞ்சம் போடுவோம் மிளகா கொஞ்சம் நடுவோம் நெல் கொஞ்சம் நடுவோம் கத்திரிக்காய் கொஞ்சம் நடுவோம் காராமணி பச்சைப்பயிறு இதுமாதிரி எல்லா விதைகளும் அதை அதை கொஞ்ச கொஞ்சம் போட்டால் எது வருதோ அதை எடுத்து எங்களுக்கு போக மீதி இருக்கிறது கவுர்மெண்ட்டுக்கு கூட கமிட்டிக்கோ அதுக்கெல்லாம் கூட நாங்கள் கொடுத்துடுவோம் எங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் செய்வோம் நகை வைக்கிறதோ கொள்றதோ அதெல்லாம் கூட ஒரே நேரத்தில் வந்து தள்ளுபடிக்கூட ஆகிடும் ஒரு நேரத்தில் நாங்கள் வட்டி மூலிமா கூட கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்து அதெல்லாம் கூட நாங்கள் ரெடி பண்ணிட்டு அதெல்லாம் கூட நாங்கள் செய்கிறத்துக்கு ஒரு வாய்ப்புகள்லாம் கவுர்மெண்ட்டில் எங்களுக்கு சலுகையெல்லாம் கூட கொடுக்குறாங்க இருந்தாலும் மழை இல்லாத்துனால் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அதனால் வந்து நாங்கள் அதைப் பற்றி எதுவுமே நாங்கள் பாரமிகு பண்ணிக்கினே இருக்கிறதுதான் கொஞ்சதுக்கு கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அதெல்லாம் வாங்கி இறச்சிக்கினு கொஞ்ச கொஞ்சமாக ஒரு நாலு பாத்தி அஞ்சு பாத்தி ஆறு பாத்திக்கூடனால் இறச்சிக்கினு நாங்கள் இருப்போம் இருக்கும்போதே எங்களுக்கு அதைப் பற்றி ஒன்றும் கஷ்டம் எங்களுக்கு அதைப் பற்றி ஒன்றும் தெரியல தெரிஞ்சாலும் அதைப் பற்றி நாங்கள் யோசிக்கவும் மாட்டோம் அதைப் பற்றி எங்களுக்கு வந்து வெண்டக்காய் இவ்வளோ போச்சு கத்திரிக்காய் இவ்வளோ போச்சு அது போச்சு மழை வரல அது வரலன்னா பக்கத்தில் கூட நாங்கள் தண்ணிகள்லாம் கேட்டுக்கிட்டு கூட இறச்சிக்கிலாம் அவங்களும் அவங்களும் இல்லைன்னா நாங்களும் கொடுப்போம் விட்டுக்குடுக்க மாட்டோம் ஏன்னால் விவசாயம் ஆச்சே ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கினு அதெல்லாம் இறச்சின்னுல்லாம் கூட இருப்போம் அதனால ஒன்றும் எங்களுக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது